நீச்சல் அடிக்கும் போது அதிக கலோரி கொண்ட உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அதிக இடை கூட்டும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஜூஸ் பழங்கள் போன்ற உணவுகளை உட்கொள்வதன் மூலம் நம்பள் நீண்ட நேரம் பயிற்சி மற்றும் உடம்பு சத்து இருக்கும் செய்யலாம் அதனை உணவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்தால் நீச்சல் தொலைவு தூரம் பயிற்சி அளிக்கலாம்